நட்சத்திரங்கள நம்ம படிப்பதன் மூலியமா என்னத ரா ராசிக்கு என்னென்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் சில ராசிகளுக்கு நல்ல விஷயங்களும் நடக்குது சில ராசிகளுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராசிக்கு ஒரு ஏழர சனி நடக்குது நீங்கள் இந்த கோவில்ல போய் விளக்கு போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கறோம் சில ராசிக்கு உங்களுக்கு கல்யாணம் கூடி வரும் அப்படிங்கற விஷயத்தியும் நம்ம தெரிஞ்சிக்கிறோம் நல்லது கெட்டது பிரம்பசத்துக்கு மூலயுமா நட்சத்திரங்கள மூலயுமா நம்ம தெரிஞ்சிக்கிறோம்